எங்கள் ஊரில் இருக்க மீனவ ஜாதிகள்னு பார்த்திங்கனா முக்கியமாக வந்து பட்டினவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தங்க இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன க்ளப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனா தமிழ்நாடு ஆங்கிலஸ் கிளப்புன்னு சொல்லிட்டு டேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அவுங்களுக்காக ஒரு க்ளப் வெச்சிருக்காங்க நாங்களும் அவங்களும் எப்படி இந்த சமுகத்தில் இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கனா வந்து எங்களுக்குள்ளே எந்த வேறுபாடும் கிடையாது அவங்க அவங்க வேலையை செய்கிறாங்க நாங்கள் எங்கள் வேலையை செய்கிறோம் மற்றபடி வந்து எதா பெஸ்ட்டிவலு ஃபங்க்ஷனு ஏதோ ஒன்று ஆகட்டும் எல்லோரும் ஒன்றா தான் நின்று எல்லாம் ஒரே மாதிரியான ஆடைகள்லாம் செஞ்சுட்ருக்கோம் எங்களுக்குள்ளே அந்த பாகுபாடு இதெல்லாம் எதுவுமே இல்லை சொல்றவங்க வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனால் மற்றபடி மக்கள் சாதாரண மக்கள் வந்து இரு வேறு பிரிவாக பார்க்காம எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் ஒரே வேலையை தான் செஞ்சுட்ருக்கோம் அடுத்து அவங்களுக்கு என்ன பண்டிகை இருக்குதுன்னு பார்த்திங்கனா வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து ஆண்டுதோறும் வந்து மீன்பிடி திருவிழா நடத்திட்டுருப்பாங்க அது அவங்களுக்கு வந்து ஒரு அடையாளமாக நாங்கள் கருதப்படுறோம்